அப்படிங்களாமா உங்கள் பேருமா அப்படிங்களா சரிமா சரிமா என்ன விஷயம் என்ன இதுவை தெரிஞ்சிக்கணுனு நினைக்கிறிங்கமா ஓ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆக்ச்சுவலாக வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிருக்கிறது க்ளவ்டு கம்ப்யூட்டிங்கில் அலாட் பண்ணிருப்பாங்க ஆக்ச்சுவலி நீங்கள் சூப்பரவைசர் தானே உங்கள் கீழே வந்து ஒரு ஆறு மெம்பெர்ஸ் இருப்பாங்கமா ஆறு மெம்பெர்ஸ்க்கு வந்து ஒரு ஆறு மாடியுல் வந்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மெயின் பேஜ்ஜி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படினு சொல்லிட்டு லாகின் பேஜ்ஜி இதெல்லாம் வந்து ஒரு ஒர்த்தருக்கு கொடுத்துருப்போம் அதற்கு அப்புறம் வந்து அடுத்த பேஜ்ஜி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு எப்படி கேரி அவுட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இன்னோர்த்தருக்கு கொடுத்துருப்போம் அதற்கு அப்புறமா அந்த க்ளவ்டுல வந்து டேட்டா எல்லா எப்படி ஸ்டோர் பண்ணுறது எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது அக்சஸ் பண்ணுறதுலா வந்து தேர்ட் பர்சன் இருக்கும் அவங்க டீடைல்ஸ்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன் யார் யார் எந்தெந்த மாடியுள்ஸ் வந்து இன்ஜார்ஜ் எடுத்து பண்ணிகிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களை வந்து நீங்கள் குவார்டினேட் பண்ணிகிட்டு இந்த வொர்க்கை வந்து நீங்கள் எஸ்ட்ராக்ட் பண்ணனும் எஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதா உங்களுடைய இது எனக்கு வாங்கிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணனும் நீங்கள் இந்த வொர்க் முடிச்சிருக்காங்க மேம் இந்த இது முடிச்சிருக்காங்க அப்படினு சொல்லிவிட்டு நாலாவது பர்சன்க்கு வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு அந்த டிசைன் பண்ணிருப்பாங்க இல்லையா அதை வந்து டெஸ்ட் பண்ணுறத்துக்கு நாலாவது பெர்சன் அவங்க டெஸ்ட்டிங்கான கோட் எல்லா போடுவாங்க ஃபிஃப்த் பெர்சன் வந்து அவங்க அந்த எக்சிக்யூஷன் ஃபேஸ் பார்ப்பாங்க ஏ எரரு இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க ஆறாவது பர்சன் வந்து ஃபைனலி எல்லாமே கம்பைலிங் அண்டு க கம்பைனிங் எல்லாம் இந்த கம்பைன்லாக வந்து பண்ணுவாங்க இது எல்லாமே ஃபுல்லி இந்த ப்ராஜெட்டு பேஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சூப்பரவைஸ் பண்ணிவிட்டு நம் எனக்கு வந்து அந்த டெ டெய்லி வந்து எனக்கு ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணனும் கால் பண்ணி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு வாட்ஸ் அப் மூலியமாகவோ இல்லைனா மெயில் மெயில் சேட் மூலியமாகவோ எனக்கு நீங்கள் தகவல் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருந்திங்க எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபிரீயாக எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களாமா வேறு எதனா என்னப்பா இந்த ப்ரா அப்படியாப்பா எனக்கு வந்து உங்களுக்கு ஆஃபிஸ் அவர்ஸ் வந்து டென்னு டென் டூ சிக்ஸு அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அதற்கு மேலே வந்து எதனா இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை நான் எப்போ பார்க்குறனோ உங்களுக்கு நான் அதை ரிப்ளை வந்து கொடுக்குறேன் எனக்கு ஒரு அலெர்ட் மெஸேஜ் வந்துடும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும் போது எனக்கு இந்தமாதி அப்படினு எனக்கு ஒரு அலாரம் மாதிரி இதில் செட் பண்ணிருப்பாங்க அதில் வந்தது கம்பெனி ரிலேட்டட் இருக்குதுன்னா எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னா நீங்கள் அந்த ஒரு இதுருக்கும் ஆப்ஷன் இருக்கும் நம்பளுடைய வெப்சைட்லியே கம்பெனி வெப்சைட்லயே இருக்கும் அதில் போய் பண்ணிவிட்டிங்கனா அது எனக்கு அலா அலாரம் மாதிரி வரும் அது அது வந்து என்னன்னா எமர்ஜென்சி கேஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அந்த மாதிரி கேஸுக்கு நான் ஒரு வேலை அவைலபிலிட்டி இல்லை ஆஃபிஸில் அவைலபிலிட்டி இல்லை வெளியில எங்கேனா வந்துருக்கேன் அந்த மாதிரி வரும்போது அப்போ நான் கண்டிப்பாக அது வந்து பார்க்கணும் அப்போ மட்டும் தான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வேறு எதனா டவுட் இருக்காமா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகருக்க மாதிரிதாருக்கும் பழக பழக வந்து உங்களுக்கு சரி ஆயிடும் ஓகேவாமா ஓகே தேங்க் யூமா